ஆ வாங்கம்மா ஆ போடலாம்மா ஆ நடத்துகிறோம்மா அது எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் ஸ்டூடண்ஸெல்லாம் எடுத்துக்குகிறோம் நாங்கள் இப்போ இப்போதைக்கு எந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லைம்மா இன்னும் ஒரு டூ வீக்ஸ் ஆகும் அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆஃபீஸ் ரூம்மில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் நம்பரும் எழுதிக் கொடுத்துட்டு போங்கம்மா நாங்கள் உங்களுக்கு வந்து லே அப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம்

ஆ இருக்குதும்மா காலர்ஸ் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அதை நீங்கள் ஆஃபீஸ் ரூம்மில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்கள் ஸ்காலர்ஷிப் பற்றி ஆ ஹாஸ்டல் இருக்குதும்மா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும்மா பஸ் ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் அந்தமாதிரி தாம்மா வரும் ரொம்பலாம் இருக்காது ஆ பாக் ஆ பார்க்கலாம்மா நீங்கள் ஹாஸ்டலுக்கு இப்போ போனீங்கன்னா அங்கே வார்டன் இருப்பாங்கள் அவங்க உங்களுக்கு எப்படின்னு காட்டுவாங்கள் என்னென்னு சொல்லுவாங்கள் ஆ சரிம்மா ஆ ஓகேம்மா ம் சரிம்மா